நான் வந்து ஒரு பெட் ஷீட் ஒன்று வாங்கினேன் அந்த பெட் ஷீட்டோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஆனால் அந்த பெட் ஷீட்டில் வந்து அதில் விட்ட அந்த தையல் கூட வந்து சரியாக விடலை அது வந்து கட்டாகிட்டு வருது இப்போ படுக்கை யூஸ் பண்ணுறோம்னா கூட அதை வந்து போட்டோம்னால் வந்து காலில் மாட்டிக்குது தையல் பிரிஞ்சுருது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்காலமாக இருக்கிற பட்சத்தில் அந்த பெட் ஷீட்டை யூஸ் பண்ணமுன்னால் குளிர் அப்படியே உள்ள வருது திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் போட்டோம்னால் அதை வாஷ் பண்ணும்போது அதில் இருக்க அந்த கலரோட சாயம் அப்படியே வருது இந்த மாதிரி புரோடக்ட்டெலாம் நிறையா வந்து ஊருக்குள்ளே விற்றுட்டு தான் இருக்காங்க ஆனால் இதெலாம் நம்ம வந்து தெரியாமல் வாங்கிறோம் இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்காதிங்க ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிறோம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அது சரியான தரத்தோடு இருக்கிறதில்ல அதனால் இதெல்லாம் வாங்காதிங்க